எனக்கு பிடித்தமான பாடகர் வந்து இசையமைப்பாளர் வந்து இசையமைப்பாளர் இளையராஜா பாடகர் வந்து பால பாலசுப்ரமணியம் இவர் எதுக்காக பிடிக்கணும்னா புடிக்கும்னா அவர் பழைய பாடல்கள் எனக்கு நல்லா பிடிக்கும் இவர் எதுக்காக பிடிக்கும்னால் நல்ல வாய்ஸ் இருக்குங்க இசையமைப்பாளர்னு ஞானம் பெற்றவர் கர்நாட்டிகா அவர் இசை வெஸ்டன் எல்லாமே இசை அமைக்கிறார் இளையராஜா நல்லா பிடிக்கும் இது அவருடைய பாடல் பாடல் வந்து இவர் தான் ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னால் அவர் நல்ல ஞானி தானே